என்னோடய செடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னோடய ஆலோசனை அப்படின்னா எங்கள் அம்மாவோடய ஆலோசனை தான் நான் பெரும்பாலும் கேட்பேன் அதை தவிர்த்து வந்து இந்த செடி வச்சிருக்கறவுங்க அந்த செடி வாங்குற இடத்துல அவங்கக்கிட்ட சில ஆசோ ஆலோசனைகளை கேட்பேன் அதாவது எப்படி தண்ணீர் எப்படி விடுறது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விடுகிறது ஏன்னா இப்போ மழை காலத்தில் எப்படி விடுகிறது வெயில் காலத்தில் எப்படி விடுகிறது அப்படிங்கிற அந்த ஆலோசனைகளை கேட்டுக்குவேன் அதுக்கப்புறம் ஒரம் வச்சதுல இருந்து என்ன எப்போ எத்தனை நாளைக்கப்புறோம் தண்ணீர் ஊற்றணும் ஏன்னா ஒரம் வச்சிட்டோம் அப்படின்னா மோ முத நாள் ஊற்ற கூடாது மறுநாள் தண்ணீர் ஊற்றணும் அப்படின் சொல்லி சொன்னாங்க அதேமாதிரி இலையில இருக்கக்கூடிய பூச்சி அந்த வெள்ளை பூச்சி அதெலாம் பார்த்தோம் அப்படின்னா சுண்ணாம்பு தெளிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆலோசனைகளை எல்லாம் சொன்னாங்க மண்புழு ஒரம் உரத்தை அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் வாங்கினே பெரும்பாலும் நான் வந்து ஆலோசனை கேட்கறது வந்து எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து தான் கேட்பேன் ஏன்னா எங்கள் அம்மா அவங்க அம்மாக்கிட்ட இருந்து தான் அந்த ஆலோசனைகள கேட்டுக்கிட்டாங்க எப்போ வந்து ஒரு செடியில பூ பறிக்கிறது முத கொண்டு சில நேரங் நேரம் காலம் எல்லாம் இருக்குது அப்படின் சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த நேரத்தில் பூ பறிக்கக்கூடாது காய் பறிக்கக்கூடாது காய் பறிக்கணும்னா காலையில் காலையில் கொஞ்சம் ஒரு பதினோரு பன்னெண்டு அந்த மாதிரி பறிக்கணும் அம்மா காலையில் எந்திரிச்ச உடனே பூ பறிக்கக்கூடாது எந்திரிச்ச மா சூரியன் அடியில் போனதுக்கப்புறம் வந்து நம்ம பூ பறிக்கக்கூடாது அப்படின் ஏன்னா செடி மரங்களுக்கெலாம் ஒரு உயிர் இருக்குது அப்படின் சொல்லி எங்கள் அம்மா அந்த எங்கள் அம்மாவோட ஆலோசனைகளை கேட்டு தான் நான் வந்து செடி வளர்க்கறேன் வேற யார் ஆலோசனைகளையும் நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது அதுக்குரிய அவசியம் எனக்கு தேவைப்படாததுனால நான் கேட்டது கிடையாது